ஹலோ பிரேமா டெக்ரேஷனுங்களா எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ரிசப்ஷன் இருக்குது அதுக்கு பூ டெக்ரேஷன் பண்ணுவீங்களா உங்கள்கிட்ட என்னன்னப் எங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் வர்ற மாரியே பண்ணணுங்கம்மா ரொம்ப க்ராண்டாக இருக்கணும் ஆ ம் ரொம்ப க்ராண்டாக இருக்கணுங்கம்மா ம் சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா ம் சரிங்கம்மா சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா இல்லை இல்லை பேப்பர்லாம் வேணாங்கம்மா எங்களுக்கு ஒரிஜினலாக பூ டெக்ரேஷனே வேணுங்கம்மா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை எங்களுக்குக் கொஞ்சம் நல்லா பெனிஃபிட்டாக பண்ணிக்கொடுங்க இந்த ஊரில் யாருமே பண்ணிருக்காத அளவுக்கு எங்களுக்குப் பண்ணிக் கொடுக்கணும்மா எங்களுக்கு அல்லிப்பூ இருந்தால் அதில் பண்ணிக் கொடுங்க ரோஜாப்பூ இருந்தால் அதில் பண்ணிக் கொடுங்க கலர் ரோஜாலாம் வைங்க ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா ஆ ஓகே எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லைங்கம்மா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாப் பண்ணிக்கொடுங்க நீங்கள் பண்ணிக் கொடுத்தா தான் அடுத்த மேரேஜுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் உங்களையே வைப்போம் ம் ஆ சரிங்கம்மா ம் ம் சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா ம் ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்கல்ல அந்த ஃபங்க்ஷன்லாம் அதில் இருக்கிற பிச்சர்லாம் கொஞ்சம் அனுப்பி விடுங்கம்மா ஆ ஆமாங்கம்மா இப்போ வந்து ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா நீங்கள் அனுப்பி விடுங்க நான் எதுன்னு சூஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேங்கம்மா ஆ சரிங்கம்மா